எங்கள் அம்மா வந்து எனக்கு சமைச்சு கொடுக்கும்போது அதை ஒரு டேஸ்டாகவே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதில்லாம அது ஹெல்த்தியாக இருக்குமா என்ன ஏதுன்லாம் பார்ப்பாங்க இப்போ வாரத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் கேப்பை தோசை இல்லைன்னா கோதுமை தோசை இந்தமாதிரிதான் செட் பண்ணி கொடுப்பாங்க இது போக என் லைஃபில் அதிகமாக நான் வந்து சமைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார்தான் எனக்கு காலையில மதியம் நைட்டு இந்த மூணு நேரமும் எனக்கு வந்து ஒவ்வொரு நேரமும் தனித்தனி டிஷ்ஷாகதான் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க இப்போ சொல்லப்போனால் இப்போ காலையில காலையில சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க செய்யணுங்கிற கடமுறைக்கு செய்யமாட்டாங்க அதை ஒரு முழு முயற்சியாக எடுத்து நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்குறமாரி எண்ணத்தில் செய்வாங்க அதை மாதிரி செய்யுற நேரமும் ரொம்ப குறிப்பிட்ட நேரமாகத்தான் இருக்கும் மிஞ்சிப்போனால் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் இல்லை ஐம்பது நிமிஷம் அதுக்குள்ளையே எப்படி பார்த்தாலும் சமையலை ரெடி பண்ணிடுவாங்க அதேமாதிரி எனக்கும் எனக்கு அம்மா சமையலை விட எனக்கு எங்கள் மாமியார் சமையல்தான் ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் எப்படிப் பார்த்தாலும் நான் அம்மா சமையல் சமைக்கும்போது எங்கள் அம்மா வந்து வாரத்துக்கு இந்த கேப்பை கேழ்வரகு இதெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு டைம்தான் செய்வாங்க என் மாமியார் வந்து அப்படி கிடையாது எனக்கு எப்போதும் எனக்கு எப்பவும் பிடிச்சதாவே செய்யணும் அப்படின்னு நினைக்கும் அவங்க பிள்ளையை பார்க்குறதைவிட என்ன பார்க்குறதுதான் எனக்கு அதிகமாக பார்த்துக்குவாங்க அதுல்லாமல் இப்போவும் எங்கள் மாமியாருக்கு அப்புறம் என் ஒய்ஃபு என் மனைவி அதுக்குமேலே நான் வந்து இதை சொல்லணும் அவசியமே கிடையாது நான் எப்போது என்ன கே என்ன விருப்புகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய ஹெல்த்தை மட்டும்தான் அவள் நிறையா பார்த்துக்கிடுவா இப்போ அவங்க காலையில நான் பழையது சாப்பிட்றேன்னு விரும்புனேன்னா எனக்கு பழையதுதான் கொடுப்பா ஆனால் மதிய நேரம் அதே பழையத நான் விரும்பினாக்கூட எனக்கு தரமாட்டாள் அதுதான் காலையில் சாப்பிடிங்கள்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஏதாவது டெய்லி ஒவ்வொரு வகையான கூட்டு வைப்பா அந்த கூட்டும் டேஸ்ட்டாகதான் வைப்பா அதில்லாம என் ஹெல்த்துக்கு இது சரின்னு பட்டால் மட்டும்தான் அதை செய்வாள் என் உடல் முக்கியம் ஆரோக்கியத்துக்கு வந்து அவளோடய சமையல்தான் இப்போ நார்மலாக காலையில் நான் ஒரு இட்லியை சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த இட்லியை மத்தியானத்துக்கு அவள் வைக்கமாட்டாள் அதே மதியம் சாப்பாடுக்கு எதையாவது சமைச்சு எதையாவது ஒரு வகையான கூட்டை வச்சுடுவா நிறைய கூட்டு வகையில் பார்த்திங்கன்னா முடிஞ்சவரைக்கும் நான் அதாவது காய்கறி சமையல் சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ எங்கள் வீட்டிலையே பார்த்திங்கன்னா வாழைக்கா அப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு இந்தமாதிரி ஒரே கெழங்கு ஐட்டம் மதியம் ஃபுல்லுமே கெழங்கு ஐட்டம் நைட்டு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அதிகமாக செரிமானம் ஆகாத பொருளெலாம் சாப்பிடமாட்டோம் நல்ல சமையல் நார்மலாக டக்குன்னு செரிமானம் ஆகிற பொருளாக சாப்பிடுவோம் அதில்லாம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே உங்களுக்கு எப்போதுமே நல்லது இது வந்து ஒரு ஏன் ஒய்ஃபு செய்யும்போது அதை ஒரு செய்யணுங்கிற கடமுறைக்கி செய்யமாட்டாள் அதேமாரி அவள் செய்யும்போது ஒவ்வொரு டிஷ்ஷுமே அவங்க செய்யும்போது நானும் அவங்ககூட சேர்ந்து பங்கெடுத்துக்கிடுவேன் அந்த பங்கெடுக்கிறதும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப விருப்பும் அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணுறனோ அதுக்கு தக்க அவங்களும் எனக்கு நல்ல சிறப்பாக செஞ்சு தருவாங்க